எங்கள் என்னோட சுற்று வட்டாரத்தில் மிகவும் புகழ்பெற்ற பள்ளின்னா டோமினிக் சாவியோ ஆண்கள் மேல்நிலை பள்ளி தான் சொல்வேன் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷம் பழமையான ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட ஸ்கூல் அது அது வந்து ஃபாதர்ங்களால் தொடங்கப்பட்டது வந்து கவுர்மெண்ட் எய்டட் அது வந்து இந்த கோவில் ஒன்று கட்டினாங்க அதுக்கு முன்னாடியே அந்த அது புதைக்குறதுக்கான சுடுகாடாக தான் இருந்துச்சு அந்த ஸ்கூலு அதுக்கப்புறமா தான் காலப்போக்கில் அதை ஸ்கூலாக மாற்றினாங்க ஏன்னா அந்த ஸ்கூல் ரொம்ப எனக்கு கல்வி தரத்தில் ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடிய ஸ்கூலு பெரிய நகரத்தில் அதாவது சேத்பட்டுங்குறது ஒரு பெரிய நகரம் தான் அதில் இருக்கிற ஒரு ஸ்கூல் தான்ங்க இது